உண்மையா சொல்லப் போனால் அந்தளவுக்கு எனக்கு அதில் ஒரு அனுபவம் கிடையாது நிறைய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க அது நிறையா அங்கீகாரம் கொடுக்குறாங்க எனக்கு அந்தளவுக்குலாம் அதில் அனுபவம் கிடையாது அறிவும் கிடையாது அதனால் அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல நான் எனக்கு நான் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் படலை அதனால் நான் எனக்கு நான் அதை தெரியலன்னு சொல்கிறதுல அவமானமாவும் கருதல ஏன்னா அது நிறையா நிறுவனங்கள் கொடுக்குறாங்க பெரிய பெரிய அந்தஸ்த்து உள்ளவங்க அதனால் அதை பார்க்கணும் அதனால நான் பெருசாக அதை பற்றி இது பண்ணிக்கல ஆனா எனக்கு ஆசை பெரிய பெரிய இந்த ச சர்வதேச அளவில் ஒரு ஃபோட்டோகிராஃபி பா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் ஆனால் அது நடக்காது ஏன்னா நமக்கு நமக்குன்னு ஒரு காலங்கள் இருக்குது அந்த காலகட்டத்துக்குள்ள பார்த்தா மட்டும் தான் முடியும் நாம் பாட்டுக்கு இப்போ போயி நான் பண்ணுறேன் இன்றைக்கி நான் பண்ணுறேன் நாளைக்கி பண்ணுறேன் அப்புடிலாம் பண்ண முடியாது இனி எவ்வளோவோ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் ஒரு குடும்ப சூல்நிலையில இருக்கிறோம் அந்தந்த ஒரு பொறுப்பப்ப அந்தந்த டைமில் மட்டும் தான் பண்ண முடியும் நான் க கல்லூரி படிக்கும் போது நான் நான் அதை நான் எடுத்துருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் பெரிய லெவலில் போயிருப்பேன் அந்த நேரத்தில் எங்கள் குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு அதனால் என்னால் பண்ண முடியலை அப்படிதான் போய்ச்சு